சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்க என்ன வேணும்

ம் ஆ ரெடிமேட்ஸ்ஸு இருக்கு லேடிஸு ஜென்ஸு பசங்கள்தும் இருக்கு சின்ன பசங்கள்தும் இருக்குது சாரீ இருக்குது மெட்டிரியல் ட்ரெஸ் மெட்டிரியலும் நிறையா இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி இது எந்தெந்த இது நீங்கள் பார்க்குறீங்க ம்

ம் ஆ நீங்கள் எடுக்கறதை பொறுத்து இருக்கு அப்படியே பன் பல்காக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தருவோம் ம் ஆ பாருங்கள் வந்து பா ஆ எட்டு மணி வரைக்கும் இருக்கும்ங்க

ஆ நேரில் வந்து பாருங்கள் நிறையா இருக்கு வந்து பாருங்கள் ஆ சரிங்க